எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் பண்டிகை பெரிய விசேஷம் எட்டு நாளைக்கு நடக்கும் அடுத்தது வந்து காவிரி போவாங்க வெயில் காலத்தில் நிறைய கூட்டம் வரும் மற்றது சனி ஞாயிறில் நிறைய கூட்டம் வரும் அது ஒரு சுற்றுலா தினம் அருவி அதில் குளித்தோம்னா நல்லது காலபைரவர் சாமி கோயிலுக்கு போவோம் அதுவும் நல்ல கோவில் எங்கள் ஊரில் இருக்கிறது அவ்வளவு தான் நம்ம ஊரில் இருக்கிறது